பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து நட்டு வச்ச காய்கறிகள் அவங்களாம் வந்து காய்கறிலாம் வைக்கும்போது இப்போ கீரை நட்டுவிட்டு அது ரெண்டு துளிர் வரும்போதே அதை பார்த்ததுமே சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி வந்து கத்திரிச்செடி வெண்டைச்செடி எல்லாமே நாங்கள் வீட்டில் வைப்போம் அது பூ எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அதோடு பிஞ்சு எடுக்கும்போது காய் எடுக்கும் போதும் சந்தோஷமாக இருக்கும் அதை எடுத்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நிறையாவாட்டி பார்த்து பார்த்து ரசிப்போம் ரசிச்சுட்டு அப்புறமா அதை சமைச்சி மொத கடவுளுக்கு வைப்போன்னு வைப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்புடுவோம் நல்லாவே வைக்கும் அந்த அந்த செடிங்களெலாம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் எப்பா எங்கேயும் போவாத நம்ம வீட்டுலே நம்மளே உரம் யூரியாலாம் போடாமல் நம்மளே வச்சு அறுவடை பண்ணி சாப்புடுறோன்னு சந்தோஷமாக இருக்கும்